பயணத்தோட தொழில்நுட்பம் வந்து அவங்க வந்து நமக்காக ரொம்ப உதவி தான் பண்ணுறாங்க எப்படின்னா நம்ம போகற ஹோட்டலாகட்டும் சாப்பாடாகட்டும் பஸ்ஸாகட்டும் ரயிலாகட்டும் எல்லாமே அவங்க வந்து முன்னாடியே நமக்கு வந்து பண்ணி தந்து பண்ணி தந்துடுறான் நம்ம வந்து முன்னாடியே புக் பண்ணி முன்னாடியே நம்ம புக் பண்ணி போகற மாரிருந்தா முன்னாடியே நம்ம முன்னாடியே பதிவு செஞ்சிவிட்டு போகற மாரிருந்தா அதை வந்து அவங்க வந்து ஹோட்டலே ஹோட்டலில் சாப்பிட்றக்கு அதே எல்லாமே முன்னாடியே அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க அதனால நம்ம எதில் போறோங்கிறது கரெக்டாக நம்ம கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டு போனோம்னா அவங் கரெக்டாக கரெக்டாக பண்ணிட்டு போயிருவாங்க அதனால சாப்பிட்றதுக்கு எல்லாமே கரெக்டாக பண்ணி கொடுக்கணும் அதேமாரி கரெக்டாக நம்மளுக்கு வந்து அவ அவங்க நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்களோ அதே மாதிரி திருப்பி நம்பளும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணனும் ஏ அதெல்லாம் அதெல்லாம் அப்பன்னா அப்போ தான் அவங்க கரெக்டாக அந்த வேலைக்கு அவங்களால கரெக்டாக போயிட்டுருக்கும் அது வந்து இப்போ வந்து நிறையா பேர் வந்து வயசுக்கு மீறி வீடியோ இதெல்லாம் அனுப்புவாங்க அந்த மாதிரி வீடியோ இதெல்லாம் பார்த்துட்டு நல்ல வீடியோ வந்தால் பார்க்கணும் இல்லனா கெட்ட வீடியோ வந்தால் பார்க்கக்கூடாது அப்படி இப்படின் பாட்டு பாட்டு பொறுமையாக ட்ரெயின்னு இதெல்லாமே ரயிலில் எல்லாமே பார்த்து பத்திரமாக போகணும் அப்புறம் அப்புறம் வந்து ஹோட்டலில் இதெல்லெல்லாமே நம்ப முன்பதிவு செஞ்சு முன்பதிவு செய்யறதுக்கு வந்து அவன் வந்து பயணத்துறை தொழில்நுட்பம் வந்து நமக்கு வந்து உதவி செய்யறாங்க ஏன் எதுக்குன்னா சாப்பிட்றக்கு யூஸ் பண் நம்ம பொருள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகறதுக்கு இதுக்கு எல்லாம் அவங்க மொதல்ல நம்மளுக்கு வந்து பார்த்து கொடுத்துர்றாங்க அதனால் தான் அதனால அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் தான் பண்ணுறாங்க அதனால அதனால அவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னா அவங்க வந்து நல்லா நல்லபடியாக நம்மளை நல்லபடியாக நம்மளை போய் பார்த்துக்கறதுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க அதனால தான் தொழில்நுட்பம் வந்து நமக்கு உதவி செய்யுது என்று ஏ எ என்று நாம சொல்கிறோம் சரியாக அதற்கப்புறம் வந்து டிக்கெட்டு இதெலாம் அவங்களே புக் ப அதை வந்து நம்ம முன்னாடியே பதிவு செஞ்சிவிட்டம்னா ஹோட்டல் சாப்பாடு இதெல்லாம் நம்மளுக்கே கரெக்டாக அவங்கள்ட வந்து கொடுத்துருவாங்க அப்படி முன்பதிவு நம்ம செய்யலீன்னா அவங்க வந்து நம்ம ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து அலையனும் ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்க நம்ம அலைஞ்சிட்டே இருக்கணும் இதே நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம போய் அந்த வேலையெல்லாம் செஞ்சிவிட்டமுன்னா அந் முன் வா முன்னாடியே அந்த முன்பதிவெல்லாம் செஞ்சிவிட்டம்னா நம்பளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி அப்படி அப்படி போய் நம்ம முன்பதிவு செஞ்சம்ன்னா தான் நம்மளுக்கு அந்த ஹோட்டல் சாப்பிட்றக்கு தூங்கறதுக்கு எல்லாமே கிடைக்கும்